ஹலோ அண்ணா நாங்கள் வண்டி ட்ராவல்ஸுக்கு பைசா கொடுத்தோமில்ல அட்வான்ஸு அதால் க அந்த வண்டி திருப்பி நாங்கள் போகலைண்ணா கேன்சல் பண்ணிட்டோம் வண்டியை வேணான்னுட்டு டூர் வேணான்னுட்டு சரிங்கண்ணா வேறே வேறே சரி பைசா கொடுங்கண்ணா திருப்பி ஆ சரி சரி கொடுக்க மாட்டேன் சே ஏ எல்லோரும் சேர்ந்து கேட்கறாங்கண்ணா பைசாவை பைசா எல்லோரும் கேட்கறாங்களே என்ன பண்றது சரி சரி ஃபோன் ஃபோன்லேயே நீங்கள் வாட்ஸ்ஆப் அனுப்பிடுங்கண்ணா எங்கள் எங்களுடைய பைசாவை மீதியை